நான் இருக்கிற பகுதியில் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்கு அங்கே வந்து நிறைய வந்து எல்லா கேம்ஸுமே இருக்கு எல்லா கேம்ஸுமே விளையாடுவாங்க ஒருத்தர் விளையாடுகிறத பார்த்து இன்னொருத்தர் கற்றுப்பாங்க ஏன்னா அவங்க ட்ரெய்னர் வந்து சொல்லித்தருவாங்க இந்த மாதிரி விளையாடுணும்ன் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்னா ஒரு ப்ளே வெச்சுட்டு நம்ம அங்கே போவோம் அங்கே வந்து ட்ரெய்னிங் போவோம் அப்போது வந்து பக்கத்தில் வந்து வேற யாராச்சு ட்ரைனர் வந்து இப்போது ஃபுட்பால் விளையாடுகிறனா இன்னொருத்தர் வந்து வாலிபால் விளையாடுவாங்க அப்போது ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் நம்ம வாலிபால் பார்த்து கற்றுக்கிட்டா அதோட ட்ரிக்ஸ் கற்றுக்ட்டு அதில் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்றம் பேஸ்கட்பால் அந்த மாதிரி இனிமேல் கேம்ஸ் இப்போ நிறையே கேம்ஸ் விளையாடுவாங்க இங்கே வந்து ஆனால் ரொம்ப பெரிய ஸ்டேடியமாக இருக்கறதுனால எங்களுக்கு யூஸ் ஆகுது அதே வந்து கொஞ்சம் சின்ன ஸ்டேடியமாக இருந்துச்சுனா அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் கேம்ஸ் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து நிறைய பெரிய கேம்ஸ் இருக்கும் அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் டேவுக்கு வந்து எல்லா கேம்ஸ் விளையாடுறவங்களையும் கூப்பிட்டு அதுக்கு அவங்களுக்கு வந்து தனியாக எதாச்சு காம்பெடிஷன் வெச்சுட்டு அவங்களுக்கு ப்ரைஸு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எதாச்சு ப்ரைஸ் தருவாங்க அடிக்கடி அப்றம் இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுன்னால நிறைய காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கே தனியாக ஒரு இப்போ நம்மகிட்ட காசு இல்லைனாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போய்ட்டு பேமண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு டுவல் தௌசண்ட் அந்த மாதி இருந்துச்சுனா இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போனால் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இப்போ நம்ம வந்து அன்லே நம்ம போய்ட்டு வர டிராவல் அலவன்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அந்த மாதிரிலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து நிறைய யூஸ் ஆகும் இந்த கிரௌண்டு இருக்கிறதுனால தான் எங்களுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அங்கே போய் விளையான்ட்டு அதில் ட்ரைனிங் எங்களுக்கு வந்து பர்டிகுலராக வீட்டில் வந்து நிறைய விளையாட முடியாது இப்போ வந்து கிரௌண்டில்னா நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுணாலும் நாம் விளையாடலாம் அதுக்காக யூஸ் ஆகுது